பைக்கில் பயணப்படும்போது சவால்கள் வந்து பெரிய அளவுக்கு ஒன்றும் சொல்ல முடியாது அப்படியே சவால்கள் வந்தாலும் முறையாக வந்து நம்மளோட சாலை விதிகளை முறையாக வந்து பயன்படுத்தினாலே நம்ம பெரிய சவால்கள் வரத்துக்கு உண்டான அமைப்புகள் எதுவும் இல்லை நெரிசலான போக்குவரத்துகளில் இருக்கும் போது நம்ம நமக்கு குறிப்பிட்ட இடங்களில் போகும் போதும் சாலைகளில் போகும்போதே நமக்கு பெரிய நெரிசலான பைக்குங்கிறத வந்து சின்ன எடன்றதுனால உங்களுக்கு பெரிய நெரிசலான இடத்துலையும் குறுகலான சாலைகள்லேயும் ஈஸியாக போ போயிட்டு வர கூடிய அமைப்புகளில் வந்து வரும் காட்டு விலங்குகளில் வரும்போது நாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கிறது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா பெரிய சத்தங்கள் போடாமல் அதற்கு அருகாமையில் நின்றால் கூட பெரிய சத்தங்கள் போடாமல் அதை வந்து நாம் எதுவும் துன்புறுத்தாமல் இருந்தாலே அது பெரிய தொந்தரவுகளை நமக்கு பண்ணாமல் இருக்குன்றது என்னோடய கருத்து